ஆமாம்ங்க நீங்கள் யார் ஒரு நிமிஷம் வெய்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்கள் பேர் என்னங்க ஆ வந்துருச்சிங்க ம் உங்களுக்கு ஸுகர்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நாநூறுக்கும் மேலயிருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாலும் சரி நீங்கள் அங்கேயே இருந்தாலும் சரி ம் நீங்கள் இதுக்கெல்லாம் என்னான்ன பண்ணும் தெரிஞ்சிக்கணும்ன்னு ஆசை பட்றீங்களா ம் நீங்கள் சொல்கிறது சரியாக புரியல நீங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீ காஃபி இதெல்லாம் ஸுகர் கம்மியாக போட்டு குடிச்சிக்கோங்க ஆ சார் ஸுகர் கூட போடாமல் இருந்துக்கோங்க வெய்ட் ஐடம்ஸ்லான் சாப்றதை நிறுத்திக்கோங்க இந்த கேழ்வரகு கோதுமை இதமாதிரி செஞ்சு சாப்பிடுக்கோங்க இன்சுலின் ஊசி போட்டுக்குலாம் நீங்கள் டெய்லி இங்கே வந்து போட்டாலும் சரி இல்லை வீட்டிலே இருந்து நீங்களே போட்டுக்கிட்டாலும் சரி உங்க விருப்பந்தான் அது நாளைக்கு ஒரு டென் ஓ கிளாக் வந்து பார்த்தா ஓகே நீங்கள் முன்னாடி எடுத்த மெடிசன்சும் அதுக்குள்ள பிஸ் பிரிஸ்கிப்சன்லாம் எடுத்து வந்தால் போதும் ஆ கம்மியாயிடும் நீங்கலாம் ஃபீல் பண்ண தேவை இல்லை சீக்கிரோம் குறஞ்சிடும்